நான் வந்து தையல் மிஷின் வச்சுருக்கேன் தையல் மிஷினுக்கு நூல் வாங்கணும் அதை கொக்கி எல்லாம் வாங்கிட்டு மொதல் மிஷின் துணி தைக்கிறதுன்னால் எல்லாம் பொருளும் வாங்கிக்கினு வந்து வச்சு வீட்டுலேயே வச்சுப்பேன் ஏன்னால் அப்பப்போ போகணுன்னா ஒரு நாளைக்கு ஒரு பொருள் வாங்க போனேன்னால் டைம் வேஸ்ட் ஆகும் நான் வீட்டில் உட்காந்து துணி தைக்க முடியாது அதனால் மொத்தமாக போய்விட்டு வாங்கினு வந்து வெச்சுப்பேன் வெச்சுக்கினனா வெச்சிட்ட பிறகு அப்புறம் பார்ப்பேன் கடைக்கு போகிறேன்ல அப்போ பார்ப்பேன் நம்மளோடய அதிகமாக வாங்கிறாங்க அவங்க நம்மளை விட பெரிய மிஷினாக வச்சுருக்காங்க நம்மளும் அதேமாரி வாங்கணும் அப்போனா நம்ம கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுக்கினு இப்போ சின்ன மிஷினாக இருக்குது அதை இப்போ ஒரு ரெண்டு ப்ளெளஸ் தைக்கிறேன் ஒரு நாளைக்கு பெரிய மிஷின் வந்தால் அஞ்சு ப்ளௌஸ் தைக்கலாம் நம்ம கொஞ்சம் வருமானம் கொஞ்சம் நிறைய வரும் அப்படின்னா நம்ம பெரிய மோட்ரு மிஷின் வாங்கணும் மிஷின் வாங்கிட்டால் நம்ம கொஞ்சம் இப்போ நம்ம தெருவில் மட்டும் தைக்கணுன்னால் அப்போ நிறைய பேர் வைச்சு நிறைய பேர் வந்து சேல்ஸ் பண்ணலாம் ஒரு கடை கூட வைக்கலாம் நம்ம நிறைய லோன் வாங்கி பெரிய மிஷினாக வாங்கி ஒரு நாலு பேருக்கு வியாபாரம் நாலு பேருக்கு துணி தைக்கிறது அளவுக்கு மிஷின் போட்டு எல்லாேருக்கும் கற்று தரலாம் சொல்லி தரலாம் துணி வாங்கி தைக்கலாம் நல்ல ஒரு வருமானம் வரும் நமக்கு